இந்தியாவில் எல்லோருக்கும் டீ பிடிக்கும் அதேமாதிரி எனக்கும் பிடிச்சதுனா பார்த்தன்னா டீ தான் அது வீட்டில் எப்படி என்னென்ன டீ போடுவோன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சது அது டீ ஐட்டத்தில் பிடிச்சதுன்னு பார்த்தன்னா பிளாக் டீ லெமன் டீ அப்புறம் இஞ்சி டீ குடிப்போம் அப்புறோம் கிரீன் டீ போட்டு குடிப்போம் மசாலா டீ போடுவோம் ஆனால் முக்கியமாக ரெண்டு டீ தான் அதிகமாக போட்டு குடிச்சிருக்கோம் ஏன்னால் கொஞ்சம் வீட்டில் வந்து பிளாக் டீ ரொம்ப பிடிக்குன்ணுவாங்க அதனால் பிளாக் டீ போடுவாங்க அம்மா எப்படி போடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு அப்புறம் கொதிச்சத்துக்கு அப்புறம் தண்ணீ கொதிச்சத்துக்கு அப்புறம் டீத்தூள் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இது நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு இறக்கிடுவாங்க வடிகட்டி அது நானும் செஞ்சுருக்கேன் நான் என்ன செஞ்சோன்னா இஞ்சி டீ அதிகமாக போடுவேன் இஞ்சி டீ போட்டு கொடுப்பேன் அம்மாக்கு எங்கள் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் பித்தம் அடங்ககூடாதுன்றதுக்காக போட்டு கொடுப்பேன் அம்மாவுக்கு அந்த எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலை கொதிக்க வச்சுருவேன் கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் டீத்தூள் கொட்டுவேன் டீத்தூள் கோ கொட்டனப்புறம் கொஞ்சநேரம் கொதிக்க விட்டு வடிகட்டும் போது இஞ்சி தட்டிப்போட்டு இறக்கிடுவேன் இதுதான் நான் போடுவேன் இஞ்சி இஞ்சி டீ வந்து இப்படித்தான் போடுவேன் நானு எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீ தான் அவ்வளோ தான்